ஹலோ அன்பு பவனுங்களா நான் தேவகி பேசுகிறேன்ங்க காலையில் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று ஆடர் போட்டிருந்தேன்ங்க சரிங்களா அது என்ன எனக்கு வேண்டாங்க அது நான் வந்து கேன்சல் பண்ணிவிட்டேன் அப்புறம் அதுக்கான அமௌண்ட்டை பார்த்திங்கனா நான் உங்களுக்கு ஆன்லைனில் பே பண்ணியிருக்கேன் அந்த ஆன்லைன் பேமெண்ட்டை வந்து எனக்கு திருப்பி எப்படி பே பண்ண முடியுமோ அது அந்த ஆப் மூலமாக எனக்கு திருப்பி பே பண்ணிடுங்க ஓகேங்களா சரிங்க தேங்க்யூங்க சார்